கோழி பண்ணையில் அந்தச் செடி கொடி எல்லாம் வளர்த்தக் கூடாது அதை வளர்த்துனா நிறைய தொந்தரவு இருக்கும் கோழிக்கி அந்த கோழி வந்து நாற்பது நாளில் இன்ஜெஷன் போடுறதுனால நிறைய இது தொந்தரவு பயத்தில் ஓடிடுது அது நல்ல சத்தம் அது சத்தம் கேட்டாவே ப ஓடிடுது பட்டாசு கிட்டாசு இந்த தீபாவளி நாளில் பட்டாசு வெடிச்சால் ஓ பாவம் பயந்துன்னு ஓடிடுது அதே நாட்டுக்கோழி எல்லாம் சுகந்திரமாக எங்கேணாலும் தன்பாக்குல ஓ போகுது ஆனால் இந்த நம்ம இந்த வளத்துற நாட்டு இது டிபா கோழி வந்து நாற்பது நாள் வளர்றதுனால அந்த மாடு மாடு கீடு எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்குது